நான் வேலை செய்கிறது போக ஓய்வு நேரம் பார்த்திங்கன்னா நான் எப்படி என்னோடய மைண்டை ரிலேக்ஸ் பண்ணிக்குவேன்னா அதிக நேரம் வாலிபால் விளையாடுவேன் அப்புறம் கபடி இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கேமில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டி நான் அதில் தகுந்த மாதிரி அதில் முழுமையாக என்னோடய எஃபெக்ட் போட்டு நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கறானால என்னோடய ஓய்வு நேரம் போகிறதே தெரியாது அதனால என்னோடய என்னோடய உடல் நலமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதனால என்னோடய அதனாலயே நான் என்னோடய ஏதாவது கொஞ்சமாச்சும் ஓய்வு நேரம் கிடைச்சாலும் அதை என்னோடய வாலிபால் இந்த மாதிரி எனக்கு என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி எல்லாம் இதுலேயுமே என்னோடய பங்கை தந்துக்கிட்டு இருப்பேன் அப்படி தந்தால் தான் நம்மளுக்கு உடலும் நம்ம உடலும் நல்லா இருக்கும் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நம்மளுக்கு ஒரு இதே இருக்காது நம்ம உடம்ப ஆரோக்கியமாக இருக்கணுன்னா வேலையும் செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி தூங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி விளையாண்டுக்கணும் அப்படி விளையாண்டால் மட்டும் நம்மளுக்கு வந்து உடல்நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நினச்சதும் சாதிக்க முடியும் நம்ம ஒரு ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான ஒரு இதில் எஃபெக்ட் போட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கான பலனை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு நடந்தால் இப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நடந்தால் இப்போ நடக்கறதுனால் எனக்கு வந்து நிறையா இப்போ உடலில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் வந்து நல்லா இப்போ எனக்கு கிடைக்கிற நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக என்னோடய லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்குது ஜாலியாகவும் இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் இருக்கணுன்னா உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சமாச்சும் விளையாடனும் அப்படி விளையாண்டால் மட்டும் உங்களுக்கு உங்களால வந்து உடம்ப ஆரோக்கியமாக வச்சிருந்து உங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படி விளையாடாமல் வீட்லேயே சரி கொஞ்சம் நேரம் இருக்குது தூங்கலாம் அப்படினு நினச்சுட்டு இருந்திங்கனாலும் அதுக்கான பலன் வந்து உங்களால ஒன்றும் பண்ணிக்க முடியாது அதனால நீங்கள் எல்லாரும் வந்து விளையாடனும் விளையாண்டால் மட்டும் தான் உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்